சொல்லுங்கள் மேடம் ஆ குட் மார்னிங் மேம் சொல்லுங்கள் ஆமாம் மேம் ஓகே ஓகே ஓகே மேம் நான் ஸ்கூல் ப்ரின்ஸிபல் தான் மேம் ஒன்றும் ப்ராப்லம் இல்லை நீங்க அவர்களை கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டென்த் முடிச்சுருக்காங்கனு சொன்னீங்களா அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரலை ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னே ரிட்டன் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் அந்த எக்ஸாமில் அவங்க எடுக்கிற மார்க் பேஸீஸ்படிதான் நம்ம அடுத்தது ஃபர்தர்ராக வந்து ப்ரொசீட் பண்ணமுடியும் மேம் பையன் மட்டும் தான் மேம் எக்ஸாம்க்கு நீங்கள் கூட வரதா இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே மேம் நாங்கள் வந்து எக்ஸாம் ப்ரோஸிஜர் பற்றி சொல்லவா மேம் எக்ஸாம் ப்ரோஸிஜர் வந்து நமக்கு நாலு சப்ஜெக்டில் எக்ஸாம் உண்டு மேம் மெயினாக வந்து நமக்கு வந்து மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் மேம் ஓகேவா எக்ஸ்ட்ரா ஸ்டடிஸ்படி நாம் பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டில் நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்றதை பொறுத்து உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ணுவோம் சீட்ஸு எக்ஸ்ட்ரா ஸ்டடி ஸ்டடிஸ்னு பார்க்கும்போது உண்டு மேம் நம் நம் ஸ்கூல்லையே வந்து பார்க்கும்பொழுது இதை தவிர்த்து இன்னும் யோகா இருக்குது ஃபர்தர்ராக நமக்கு இன்னும் சிலம்பம் இந்தமாதிரியான எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸும் இருக்குது நம்ம ஸ்டடிஸ்க்கு வந்து நிறைய கோர்ஸ்ஸூம் நாம் பிரிப்ஃபர் பண்றோம் இப்போ நீட் எக்ஸாம்ஸில் நீட் ஜேஈஈ இதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நமக்கு நடக்குது மேம் ஸோ இந்தமாதிரி ஃபெஸிலிட்டிஸ்ஸும் உண்டு நம்ம ஸ்கூலில் இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கான இந்த எக்ஸாம் தான் மேம் இவங்க வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக் வெட்னெஸ்டேயில் நீங்கள் உங்கள் பையனை கூப்பிட்டுவந்து மார்னிங் நைன் ஏஎம்க்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் அதில் அவங்க எடுக்கிற மார்க் செவன்ட்டி பைவ்க்கு மேலே எடுக்கணும் மேம் ஒரு சப்ஜெக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்ஸு செவென்ட்டி ஃபைவ் எபோவ் அவங்க எடுத்துட்டாங்கனால் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரோசிட் பண்ணிக்கலாம்

இல்லை மேம் இல்லை மேம் அது அந்த டைமில் ஆன் தி ஸ்பாட்டில் எழுதுகிற எக்ஸாம் தான் மேம் ஒகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் வெட்னெஸ் டே பார்க்கலாம் வாங்க ஓகே மேம்